அஸ் ஏ ஸ்போர்ட்ஸ் மேன் என்ன பொறுத்த அளவலலுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து மதம் இனம் மொழி இதைத் தாண்டிய ஒரு விஷயோன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ள மதம் இனம் இதெல்லாம் வந்து இருக்குது இப்போது உது உதாரணத்துக்கு வந்து ஒரு இந்தியா பாக்கிஸ்தான் விளையாடுது கிரிக்கெட் விளையாடுது அப்படின்னாலோ இல்லை இந்தியா பாகிஸ்தான் ஒரு ஹாக்கி விளையாடுனாலோ அதுக்கு வந்து நம்ம ஒருங்கிணைந்து இது என்னோடைய நாடு அவங்களுடைய நாடு இதெல்லாம் இருக்குது ஆனாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கு வரக் இடத்துல அதாவது வந்து விளையாட்டு அப்படிங்குற வர இடத்துல திறமைக்கு மட்டுமே மதிப்பை வந்து மிகப்பெ பெரிதளவில் வந்து பார்க்கப்படுது விளையாட்டுன்னு வரப்போ விளையாட்டுலில் வந்து வீரர்களோடைய அந்த திறமை அவங்களுடைய க் அந்த க கஷ்டங்கள் அந்த அதுப்பட அவங்க ஜெயிக்கிறதுக்கான அந்த பாடுகள் இதை பற்றி தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதே ஒழிய வேறு அந்த இடத்துல வந்து அவரு இந்த நிறத்தை உடையவர் அந்த ந இதை உடையவர் இந்த இனத்தை சார்ந்தவரு இந்த நாட்டை சார்ந்தவருன்னு கூட அங்கே இருந்து போயிடுது முழுக்க முழுக்க அங்கே இருக்குது அனைத்துமே வந்து விளையாட்டும் விளையாட்டு சார்ந்த ஒரு விஷயமும் தான் அதுவும் இல்லாமல் அந்த விளையாட்டு மு மு அந்த விளையாட்டில் அவரு என்ன மாதிரி விஷயங்களை வந்து அவரு பண்ணுறாரு இல்லை அவரு அந்த இடத்துல வந்து எப்படி தன்னைத்தான் நிலை நிறுத்திக் கொள்கிறாங்க அப்படிங்குறது தான் அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் சொல்ல போனால் ஸ்போர்ட்ஸ் அதாவுது டீம் ஸ்போர்ட்ஸ் அதாவது குழுக்களா சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர எப்படி ப சமப்படுத்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் விட்டுக்கொடுத்து எப்படி விளையாடுகிறது ஒருத்தருக்கு இன்னொரு ஒரு ப விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுத்து இது பண்ணுறது இப்படிங்குற பலத்தரப்பட்ட விஷயங்கள் விளையாட்டுக்குள்ளே இருக்குது இது வந்து ஒரு ஆப்போசிட் டீம் கூட ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னாலும் கூட அவங்கள வந்து எப்படியாவது அவங்கள அந்த இடத்துலருந்து எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காப்பாற்றுறது இல்லை அவங்களுக்கான இடத்த கொடுக்கறது இப்படி பலத்தரப்பட்ட இட விஷயத்தில் ஒரு டீம் ஸ்போர்ட்ஸ் இல்லை ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறது விளையாட்டுங்கிறது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஸோ எப்போயுமே ஒரு விளையாட்டை பொறுத்த அளவலலுக்கு அங்கே திறமையும் திறன் சார்ந்த விஷயங்களும் ஒரு மனிதனை சக மனிதனை மதிக்கத்தக்க விஷயங்களும் அவ் ஆ ஒருத்தர் ஒருத்தர் எந்த அடிப்படையில் அவங்க விளையாடுகிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து அமையுதே ஒழிய எந்த வகையிலேயும் ஒரு வேறு ஒரு வெறுப்புக் கோட்பயடோ ஒரு வெறுப்பு கொள்கையோடய என்றைக்குமே வந்து அந்த ஒரு விஷயம் வந்து விளையாட்டில் நடக்கிறதே கிடையாது விளையாட்டு அனைவரையும் இணைக்க கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பல கஷ்டங்களையும் பல துயரங்களையும் மறக்கக்கூடிய இடமாக விளையாட்டு வந்து இன்றைக்கும் என்றைக்குமே பார்த்துக்கொண்டு இருக்கப் போகிற ஒரு படுற ஒரு விஷயமாக இருக்குது